ஹலோ ஆ ஹலோ மேகன் சுப்ரமணியங்களா ஆ அதுதான் எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடியில் ஒரு வீடு கட்டணுங்க ஒரு ரூம் கட்டணும் அதில் வந்து பாத் ரூமும் இருக்கிற மாதிரி கட்டணுங்க மூன்றரை சென்டு வீடு நீங்கள் கட்டித்தர முடியுமா எவ்வளோ ஆகுங்க அப்படிங்களா என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிற மாதிரி இருக்கும்

சரிங்க ஆ சரிங்க நீங்கள் எப்போது வரீங்க இங்கே வந்து பார்க்கறதுக்கு நாளைக்கு வரீங்களா எனக்கு அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி பால்கனியும் வேணும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்களா அது நீங்கள் வந்து பார்த்தா எவ்வளோ ஆகுமென்னு சொல்வீங்களா அப்படிங்களா நீங்கள் மட்டும் வருவீங்களா இல்லை எத்தனை பேர் வருவீங்க ரெண்டு பேரா என்னங்க ஒரு ரூம் கட்டுறதுக்கு ரெண்டு பேரா ஆ சரிங்க ஆ சரிங்க நீங்கள் வந்து பாருங்க அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னால் நான் அதுக்கான பணத்தை கொடுத்துடுவேன் ஆ ஏ அட்ரஸ் தெரியுங்களா கோபிச்செட்டிபாளையத்துலருந்து கூப்பிட்றேங்க நான் ஆ நஞ்சேகவுண்டன் பாளையத்தில் இருக்கோம் நீங்கள் வந்துவிடுங்க

அப்புறம் உங் உங்கள் கூலி எவ்வளோங்க ஆயிரம் ரூபாயா இப்போது பத்து பேர் வராங்கன்னால் அவங்களுக்கு அறநூற்று ஐம்பது ரூபாயா குறைக்க முடியாதுங்களா அப்படிங்களா ஆனால் கொஞ்சம் குறைச்சா பரவா இல்லையே எல்லாேருக்கும் நானூற்று ஐம்பது ரூபாயே வாங்கிக்கலாமில இடத்த பொறுத்தா இருந்தாலும் அறநூற்று ஐம்பது ரூபா அதிகங்களே எல்லாேருக்குமே நானூற்று அம்பது ரூபாயே வாங்கிக்கலாமில அப்படிங்களா

சரிங்க நீங்கள் நாளைக்கு வந்து வீடு பாருங்க ஆ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பேசிக்கலாங்க ம் சரி தேங்க்யூங்க